ஹலோ சொல்லுங்கள் சார் ஆமாங்க சார் ஆமாங்க சார் சரிங்க சார் ஆர்டர் போடுங்க சார் ஒரு பிரியாணி எண்பதுருவா வருதுங்க சார் ஆமாம் காளான் பிரியாணி சார் மஷ்ரூம்ல டோர் டெலிவெரினா சார்ஜ் ஒரு நூறுபா ஐம்பதுருவா மிச்சம் வரும் சார் ஆமாம் சார் ஆ இந்த காசோடு போதும் சார் ஆமாம் சார் ஆமாங்க சார் கொள்முதல் படிதான் சார் கடைலேருந்து வாங்கிக்குறோம் சார் அப்படியே பர்சஸ் பண்ணிக்கிறோம் ஆமாங்க சார் ஆமாங்க சார் இல்லை இல்லேங்க சார் அதுக்கப்பறம் அது ஒன்றும்ல்ல பிரியாணி செய்கிற மாதிரி தான் சார் இஞ்சி பூண்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கு காரம் கொஞ்சம் உப்பு சேர்த்து அப்புறம் கொஞ்சம் கிளரி எல்லாம் தண்ணி கொதித்து எல்லாம் நல்லா பண்ணிவிட்டு நல்லா தாளிச்சிவுடணும் சார் நல்லா அப்புறமா அதுக்கு தேவையான எண்ணெய் கிண்ணெ போட்டு எல்லாம் மசாலா போட்டு கொஞ்ச நேரம் வடிக்கட்டிவிட்டாக்கா நல்லாயிருக்கும் சார் அப்புறம் வந்து லாஸ்ட்டில் வந்து முந்திரி கிந்திரி போட்டாக்கா அது ஒரு டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வரும் அந்த மாதிரி தான் சார் பண்ணுவாங்க சார் ஆமாம் சார் அவ்வளோ தான் சார் ஒன்று பிரியாணி செய்கிறா மாதிரி தான் சார் ஆமாம் சார் ஓகே சார் ஆமாம் சார் இல்லை சார் சொல்லுவாங்க சார் ஆமாம் சார் இல்லை வெளிய போனால் ஒரு நாற்பதுருவா ஐம்பதுருவா கம்மியா ஆகும் சார் அது மினிமம் சார்ஜ் அவ்வளோ தான் சார் வரும் உங்களுக்கு ஓகேங்க சார் தேங்க் யூ சார் அப்போ ஓகேங்க சார்